உடல் எடையை குறைக்கணுன்னா வேலை வந்து அதிகமாக செய்வோம் அது வேலை அதிகமாக செஞ்சா கொஞ்சம் வெயிட் குறையும் இருந்தாலும் சாப்பிட்ற சாப்பாடு நாலையும் நிறைய குறையும் சாப்பிட்ற சாப்பாட்டு வந்து காலையில் சப்பாத்தி மத்தியானம் சாப்பாடு நைட்டு சப்பாத்தி அந்த மாதிரியும் சாப்பிடுவோம் அப்போவும் வெயிட் குறையும் ரொம்ப நேரம் ட்ராவல் அதாவது நடந்து போய் வாக்கிங் போயிவிட்டு வருவோம் அதுனாலையும் குறையும் சில டைம் வந்து சுடுதண்ணில சீராகம் கொதிக்க வச்சு தேன் கொஞ்சம் அதில் விட்டு சாப்பிட்டோம்னா உடல் எடை எடை குறையுன்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதனால அதுனாலையும் குறையும் எக்சசைஸ் பண்ணுவோம் எக்சசைஸ்னாலயும் குறையும் நான் எக்சசைஸ் பண்ணும்போது வந்து அதில் எத்தனையோ வகை இருக்கு அது சொல்லி இப்படி பண்ணா இப்படி பண்ணும் இப்படி பண்ணா அது மாதிரி நான் எக்சசைஸ்ஸும் பண்ணுவேன் அதனாலயே உடல் இளைக்கும் மெயினா வந்து வேலை கொஞ்சம் அதிகமாக எடுத்து செய்தம்னா அந்த வேலை டயர்டுல பகலில் படுக்க மாட்டோம் பகலில் படுக்காமல் இருந்தாலே வெயிட் குறைய ஆரம்பிச்சிரும் பகலில் படுத்து நல்ல தூங்கறதாலதான் வெயிட் அதிகமாயிடுது பகலில் தூங்கிற லேடிஸ் எல்லாரையும் பார்த்திங்கனா லேடிஸ் ஜெண்ட்ஸு வெயிட்டு கூட இருக்கும் அதே வந்து வேலைக்கு போயிட்யிருந்தம்னா நம்ப வேலை மேலேயே பராக்காக போய்விடும் அப்போ வந்து நம்பக்கு வெயிட் ஏறாது உடம்பு சாப்பிட்ற சாப்பாட்லையும் குறைக்கிலாம் வேலை செய்றதில் குறைக்கிலாம் நம்ப பக்குவமாக இருக்கதில் குறக்கிலாம் அது மாதிரி வெயிட் ஏற சான்ஸ் இல்லை ஆனால் நான் வந்து ஊர் ஊரில் இருக்கும்போது ஒல்லியாக இருப்பேன் ஏன்னா வந்து விவசாயம் பார்க்கறதால வேலை அதிகம் எப்போப்பாத்தாலும் வேலை வேலைன்னு காலைல டிஃபன் சாப்பிட நேரம் இருக்காது மத்தியானம் சாப்பிட நேரம் இருக்காது நைட்டு சாப்பிட நேரம் இருக்காது அவ்வளோ கஷ்ட்ப்பட்டு சாப்பிடுவோம் அது அப்படி சாப்பிடும்போது என்னாச்சின்னா ஓ ஒரு நேரம் சாப்பிட்டா ஒரு நேரத்துக்கு சாப்பாடு இருக்காது எங்கள் வீட்லலாம் அதனாலயும் உடம்பு இளைக்க ஆரம்பிச்சிச்சு உடம்பு இளைக்கிதுனாக்கா ஏன் ஒடம்பு இளைக்கிது அப்படினா இல்லை காலைல ஒரு வேலைதான் சாப்பாடு மத்யானம் கிடையாது இல்லை மத்யானம் சாப்பிட்டா காலைல எதுவும் சாப்பிட மாட்டோம் அப்புறோம் சாமை அரிசி இருக்குல்ல அந்த அரிசி அதாவது நெல்லு விளையிலன்றதுக்காக சாமை அரிசியை வந்து சமச்சு சாப்பிட்ற அளவுக்கு வறுமை ஆயிருச்சு அப்போ அது சமைச்சி சாப்பிடும்போது எப்படி இருக்கும் அது ஏற்கனவே சூடு அப்போ வந்து சூடு சூடும் வேலையை செய்யும்போது எவ்வளோ அனல் இருக்கு உடம்பு ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணுவோம் நம்ப உடம்பு பாதுகாப்பாக வச்சுக்கணும் பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படி